எனக்கு பிடிச்ச இந்தியாவோடய பாப்புலரான டான்ஸ் வந்து பரதநாட்டியம் கதக்களி குச்சிப்புடி லாவனி மோகினியாட்டம் அதுக்கப்புறம் வந்து பாப்புலரான டான்ஸர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து எனக்கு பிடிச்சவிங்க வந்து இந்தியாவோடய மைக்கில் ஜாக்சன்னு சொல்கிற பிரபுதேவா அதுக்கப்புறம் வந்து ஷோபனா அவங்க பரதநாட்டியத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ருது ரித்திக் ரோஷன் அவரோடய டான்ஸும் வந்து நல்லாயிருக்கும் பிரபுதேவா மாஸ்டரோடய டான்ஸ் வந்து நான் நிறைய ஷோஸ் பார்த்துருக்கேன் அவரோடய மூவிஸும் நான் பார்த்துருக்கேன் எல்லாமே நல்லாயிருக்கும் மியூசிக் தகுந்த மாதிரி அவரோடய ஸ்டெப்ஸெல்லாம் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும்